எங்கள் பகுதியை சுற்றி வனவிலங்கு வாழிடங்கள் அதிகமாக கிடையாது ஆனால் எங்கள் பகுதியை தாண்டி நிறைய வனவிலங்கு வாழிடங்களலாம் இருக்கு வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கணும் அப்படினா அவங்களோட வாழ்விடங்களான காட்டு பகுதியையோ சரி மரங்களையோ சரி அழிக்காமல் இருக்கணும் வெட்டாமல் இருக்கணும் ஏன்னா அந்த மரத்தெலாம் நம்மளாம் அழிக்கும் போதுதான் அந்த வனவிலங்குகள் அவங்களோட பகுதியை விட்டு பொதுமக்கள் வாழ்கிற பகுதிகளுக்கு அது புகழிடமாகுது அந்த மாதிரி வனவிலங்குகளை வந்து தாக்குவது வேட்டையாடுவது இது எல்லாத்தையும் தவிர்க்கும் பொழுது வனவிலங்குகளை பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி வனவிலங்குகளை தாக்குற தாக்குதல் மூலயமா இல்லை வேட்டையாடுவது மூலயமா பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து அந்த வனவிலங்குகளுடைய ஜெனரேஷன் வந்து அதனோட இது வந்து அழிய ஆரமிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரமிச்சிடும் நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக அந்த வனவிலங்குகளோட தோலுக்காகவோ இல்லை அதனோடய கொம்பு அந்த மாதிரி இதுக்காக நம்ம வேட்டையாடுகிறோம் ஆனால் அதனுடைய இனமே அழிய ஆரம்மிக்கும் வேட்டையாடுவதுனால அதனால வேட்டையாடுவது காடுகளை வந்து அழிக்காமல் இருக்கிறது இதல்லாம் வந்து வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான முக்கிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வனவிலங்குகள் அதனுடைய இடத்த விட்டு வேற இடங்களில் வந்து மா பொது இடங்களில் அந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு இடம் மாறி வந்துருச்சு அப்படினா வனவிலங்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து புகார் தெரிவித்து அதை அவங்களோட இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேக்கிறதுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் வந்து வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான வழி முறைகள்